நான் வீட்டுக்கு ஒரு டிவி வாங்குறத்துக்கு வந்தேங்க வியாபாரம் பொருளெல்லாம் கடையில் விசாரிச்சு பார்த்தேன் அங்கே வந்து டிவி அவ்வளோ பெரிசா இல்லை அப்பறமா கிருஷ்ணகிரி வந்து சத்யாவுக்கு ஒரு மூணு நாலு கடைங்க ஏறி பார்த்தேன் அங்கே நம்மளுக்கு செட் ஆவலை அங்கே டிவி ரேட்டெல்லாம் அதிகமாக சொல்கிறாங்க ரேட்டெலாம் அதிகமாக சொல்வதுனால நான் முடியாமல் அப்புறம் இப்போ மூர்த்தி ரேடியோவில் போயிட்டு எல்ஜி டிவி ஒரு எல்இடி எடுத்திருக்குறேன் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சுக்கு ஃபிப்டி ஃபைவ் இன்ச்சு எல்இடி நல்லா இருக்குது இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா வாங்கி நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு இருவதாயர ரூபாய் டிவி ஒரு ரெண்டாயர் ரூபாய் கன்செஸ்ஷன் பண்ணி நம்பளுக்கு தராங்க அதனாலே டிவி வந்து யார் எடுத்தாலும் மூர்த்தியில் நல்லா இருக்குது மூர்த்தி எடுத்துக்கோங்க